அண்ணா முரளி கார் வச்சுருக்கீங்களாவங்களாண்ணா சரிங்கண்ணா அண்ணா வர திங்கக்கெழமை அன்றைக்கி கார் தேவைப்படுதுங்கண்ணா கொஞ்சம் கோயமுத்தூரில் அப்பாவும் அம்மாவும் அங்கேருக்காங்க அவங்களைய திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வரணும் அதுக்காகத்தான் நீங்கள் அன்றைக்கி வேலை இருக்குங்களா இல்லை என்னென்னு கேட்கலான்ட்டு நான் பண்ணிணேன் வேலை இருக்குதுங்களா சரிங்கண்ணா எப்போ எப்போ முடியுங்கண்ணா உங்களுக்கு வேலை முடிஞ்சு எப்போ வருவீங்க மதியம் ஆயிடுங்களா அண்ணா உனக்கு இப்போ பிரச்சனை இல்லை நீங்கள் சாயங்காலம் அங்கே ஒரு ஆறு மணிக்கு இருக்கிறமாரி போனீங்கன்னால் கூட போதும் அவங்க ரெடியாகதான் இருப்பாங்க நீங்கள் போனவுடனே அவங்கள கூட்டிகிட்டு வரணும் போதுங்கண்ணா எத்தனை பேர் வராங்கன்னா அப்பா அம்மா அப்புறமேட்டு தங்கச்சி தங்கச்சியோடய பையன் நாலு பேர் வராங்கண்ணா நாலு பேர்தான் வராங்க நீங்கள் போனீங்கன்னாலே அவங்க த சீக்கிரமாக வந்துடுவாங்க நீங்கள் உடனே வர்ற மாதிரிதான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோக்குண்ணா வண்டிக்கு காசு ஆகும் ரெண்டாயிர்ரூவாய்ங்களா அண்ணா அதிகமாக இருக்குங்கண்ணா கொஞ்சம் கொறைச்சிக்கோங்க நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் நைட்டு பத்து மணிக்குள்ளாறே இங்க வந்துர்லாம் அதனாலே கொஞ்சம் கொறைச்சிக்கோங்க ம் சரிங்கண்ணா எவ்வளோ கொறைச்சிக்கிறீங்கண்ணா ஒரு ஐநூறுபாய் கொறைச்சிக்கோங்க ஓகேங்களா சேரிங்கண்ணா அண்ணா காலையில் மத்தியானம் நீங்கள் கரெக்டா ஒரு மணிக்கி இங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னா அங்கே ஒரு நாலு மணிக்கு போயிடலாங்கண்ணா அவங்க அஞ்சுலேந்து ஆறு மணிக்குள்ளாறே வந்துடுவாங்க வந்தாங்கன்னால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து காலங்காலத்தில் விட்டிருங்க சரிங்களா ஆமாங்கண்ணா அவங்க வந்துடுவாங்க ம் நானே உங்களுக்கு பணம் கொடுத்தர்றேன் நீங்கள் அவங்ககிட்ட கேட்க வேணாம் வேறு வேலையில் இருக்கிறீங்களாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அந்த காலையில் அந்த வேலையை முடிச்சுட்டு இவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துர்ற முடியுமில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லேலேங்க சரிங்கண்ணா ம் சரிங்கண்ணா அப்பா தங்கச்சி அப்புறமேட்டு அம்மா தங்கச்சியோடய பையன் மொத்தம் நாலு பேர் மட்டும்தான் வர்றாங்க கொஞ்சமான பொருட்கள்தான் எடுத்துகிட்டு வர்றாங்க அதிகளவுலாம் ஒன்றும் இல்லேங்கண்ணா அதனாலே உங்களுக்கு பரவாயில்லையாகதான் இருக்கும் நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுங்கண்ணா அவங்கள் அவர்களே அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் அங்கே சாப்பிட்டு வந்துடுங்க சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா அண்ணா மறந்துடாதீங்க திங்கக்கெழமை மத்தியானம் ஒரு மணிக்கு நீங்கள் கிளம்பிடுங்கண்ணா கிளம்பறதுக்கு முன்னாடி எனக்கு ஒருவாட்டி தகவல் சொல்லிடுங்க கிளம்புறேன்னு நான் அப்போ அவர்களுக்கு சொன்னேனால்தான்னாதான் அவங்களும் கரெக்டாக கிளம்புவாங்க அப்புறமேட்டு சி சீக்கிரமாக வராமல் போயிடப் போகிறாங்க அதுக்காகதான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா